ஏ நாங்கள் தேக்கல்பள்ளி சூளிகேடு பக்கத்தில் தேக்கல்பள்ளி கிராமம் எங்களுடைய தாத்தாவுக்கு அப்பா அவங்க அண்ணன் தம்பிங்க மூணு பேர் அப்பா பெரியப்பா சித்தப்பா அவங்க நல்லா விவசாயம் எங்களுது பரம்பரை சொத்து வந்து இருபத்தஞ்சி ஏக்கரு இருக்குது அதில் மூணு பங்கு சித்தப்பா பெரியப்பா அப்பாவுக்கு நாங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஒரு ஒம்போது பேர் பா எங்கள் அப்பாவுக்கு பிறந்தது ஒம்போது பேர் நான் அஞ்சு ஆம்பளை பசங்க நாலு பொண்ணுங்க நாங்கள் பரம்பரையாக விவசாயம் எங்கள் அப்பா பெரியப்பா எல்லாமே கூட்டுக் குடும்பமாக தான் இருந்தாங்க இது வரைக்கும் நல்லா விவசாயம் பண்ணிட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்குது அதில் ராகி நெல் கடலக்காய் இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணிட்டு வந்தோம் இப்போது வந்து போரு இருக்குது இருக்கிறதுனால தக்காளி பீன்ஸு இந்த மாதிரி விளைச்சல் பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் நல்லா வருமானம் கெடைக்குது இப்போதைக்கி இதனால் இன்றைக்கு உரப்பற்று நல்லா ரேட் அதிகமாக இருக்குது அதனால விளைச்சல் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது இப்போது ராகி ஒன்று பண்ணால் உரந்தான் கம்மி மற்றதெல்லாம் தக்காளி பீன்ஸு இந்த மாதிரி நட்டா ஒரு ஒ உர மூட்டைவந்து ஆயிரத்தி ஐநூறுபா விக்குது அதனால விவசாயம் பண்ணுறதுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டமாக வேறு இருக்குது முன்னே மாதிரியெல்லாம் இப்போ விவசாயம் கிடையாது எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி அதில் லாபம் கிடைக்கிறதும் கஷ்டம் இப்போதைக்கி தக்காளி ரேட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி நாங்களே நட்டோம் ஒரே கிரா தக்காளி நட்டோம் ஐம்பதாயிரூபா செலவு ஒரு ரூபாய் கூட வரலை அதனால இப்போ கூ கூலி ஆளுங்கள் கிடைக்கிறதில்லை கூலி அதிகம் ஒரு ஆள் வந்தால் ஐநூறுபா கூலி தரணும் எல்லாம் நூறு நாள் வேளைக்கு போய்ட்றதுனால கூலிக்கு ஆளுங்க கிடைக்கிறதில்லை சப்போஸ் வந்தாலும் ஒரு நாளைக்கு ஐநூறுவா கேக்கிறாங்க அதனால விவசாயத்தில் ஒன்றும் இல்லை இப்போதைக்கெல்லாம்